எங்க ஊரில்னு பார்த்திங்கன்னா முன் முயற்சினா நிறையவே இருக்கு இங்கே வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேயே நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கு பர் மந்த்க்குனு போட்டு எவ் காசை மொத்தமாக வந்து ஏர்ன் பண்றமாதிரி அந்தமாதிரிலாம் நிறையா இருக்கு ஸ்கீம் இருக்கு அப்புறம் வன்ட்டு சிறுசேமிப்புனு நான் ஒரு ஒரு ஏதோ இருக்கு இங்கே அது இல்லாது நிறைய மகளிருக்கான கூட்டங்கள் அந்தமாதிரிலாம் இருக்கு அதில் வந்து நிறைய பேர் லோன் எடுத்துட்டு அந்தமாதிரி கொஞ்சம் நிறையா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கு அவங்களுக்கு அந்த லோன் எடுக்கிறதுனால அதுமட்டும் இல்லாமல் இங்க வந்து ஃப ஃபஸ்ட்டெல்லா வந்து எங்க ஊரில் எல்லாமே கூரை வீடாதான் இருந்திச்சு இப்போது பார்த்திங்கன்னா எல்லாமே கல் வீடாக கல் வீடாக இருக்கிறதுக்கு காரணமே எங்களோட ஊர் தலைவர்தான் அவங்க வந்துட்டுதான் இந்த இம்பிளிமென்ட் கொண்டு வந் கொண்டு வந்தாங்க இந்தமாதிரி கூரை வீடுலாம் எடுத்துட்டு கல் வீடு கட்டணும் அப்பிடிங்கிற மாதிரி அதுமட்டும் இல்லாமல் ஃபஸ்டுல்லாம் வன்ட்டு எல்லார் தெருவுக்கும் ஒருஒரு தெருவுக்கும் அங்கங்கதான் பைப் இருக்கும் இப்பல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு வீட்டுக்கும் தனியாக செப்பரேட்டாக பைப் போட்டு கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் நிறையவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு ஃபஸ்ட்லாம் வந்து அடிக்கடி ஏரியா கட் ஆகும் இப்பலாம் நா அந்தமாதிரி இல்லை இதில் ஒரேயொரு மெயின் பாயிண்ட் என்னான்னா ஃபஸ்ட்டு டாஸ்மார்க் வந்து ஒழிக்கணும் அதுமட்டும்தான் எங்க எங்கள் சர்கம்ஸ்டன்ஸில் கொஞ்சம் பிரச்சனை எங்க எங்களுக்கு மட்டும் இல்லை எல்லார் இடத்திலையுமே அதான் பிரச்சனையாக இருக்கும் அதை மட்டும்தான் மத்தபடி வேறயெல்லாமே எங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாதான் இருக்கு இந்த பென்ஷன் கொடுக்குறதாக இருக்கட்டும் முதியோர்களுக்கான பென்ஷன் கொடுக்குறதாக இருக்கட்டும் இந்தமாதிரி நிறைய நல்ல ஸ்கிம் தான் இருக்கு அதல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை